ஹலோ ஸுகியாண்ணே மேம் நாங்கள் திருவாரூர்லேருந்து பேசுகிறோம் நாங்கள் உங்கள்கிட்ட சூப் ஆர்ட்ரு போட்டிருந்தோம்

ஆ திருவாரூர்லேருந்து தான் பேசுகிறோம் என்னென்ன சூப் ஆர்ட்ரு போட்டிருந்தோன்னா சிக்கன் சூப் மட்டன் சூப் காளான் சூப் அப்புறம் இன்னொன்று கார்ன் சூப் இந்த நாலு சூப்பு ஆர்ட்ரு போட்டிருந்தோம் ஆமாம் நாங்கள் அக்கௌண்ட் பே பண்ணிட்டோம் ஆன்லைன் ம் நாங்கள் ஆர்ட்ரு போட்டு ஒரே ஒரு ஒன் ஹவர் ஆகுதுன்னு நினைக்கிறேன் நீங்கள் கொஞ்சம் சீக்கிரம் எடுத்துகிட்டு வரமுடியுமா எங்களுக்கு வந்து அது சூடாக வேணும் ஏன்னால் எங்களுக்கு திருவாரூர்லேருந்து கொஞ்சம் உள்ளே நீங்கள் வரணும் எங் நாங்கள் இப்போ கொஞ்சம் வில்லேஜில் இருக்கோம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கோம் ஃபேமிலியோடு ஆமாம் கொஞ்சம் நீங்கள் உள்ளே வரணும் இன்னும் கொஞ்சம் சூடாக இருக்கணும் அந்த இந்த இந்த சூப் வந்து ஆறிட்டுன்னா நல்லா இருக்காது சூப்பு நீங்கள் டெலிவரி ஆமாம் நீங்கள் டெலிவரி ஃபாஸ்ட்டாக பண்ணுறீங்கன்னு தான் நாங்கள் உங்களுகிட்ட ஆர்ட்ரு கொடுத்தோம் இப்போது நாங்கள் கொடுத்தே ஒரு ஒன் ஹவர் ஆயிடுச்சு ஆமாம் கொஞ்சம் சீக்கிரம் எடுத்துகிட்டு வரமுடியுமா எங்களுக்கு ஆமாம் நாங்கள் கிராமம் தான் சே திருவாரூர்லேருந்து கொஞ்சம் உள்ளே வரணும் கிராமம் தான் ஆ சரி ஆமாம் ரொம்ப லாங்கெலாம் இல்லை கொஞ்சம் தூரம்தான் திருவாரூர்லேருந்து கொஞ்சம் தூரம்தான் ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் சீக்கிரம் எடுத்துகிட்டு வர முடியுமா அந்த சூடாக இருக்கணும் அது எனக்கு பேக்கிங்ஸ் நல்லா பண்ணி கொடுங்க போனவாட்டி ஆர்ட்ரு போட்டே கொஞ்சம் ஆறி இருந்தது பேக்கிங்கும் சரியாக இல்லை இந்த வாட்டி இந்த மிஸ்டேக் பண்ணாமல் கொஞ்சம் பேக்கிங் நல்லா பண்ணி கொடுங்க அது கொஞ்சம் ஆறாமல் கொஞ்சம் நல்லா சூடாக எடுத்துகிட்டு வாங்க சூடாக இருந்தால் தான் நல்லா இருக்கும் அந்த ஃபுட்டு ஆமாம் புரியுது நீங்கள் சொல்வது புரியுது நாங்கள் உள்ளே தான் இருக்கோங்க அதுக்கு கொஞ்சம் நீங்கள் சீக்கிரம் வந்தால் தான் எங்களால் அது உங்களால் அது கொடுக்க முடியும் சூடாக கொஞ்சனாச்சும் சூடாக கொடுக்க முடியும் ஆமாம் நாங்கள் ஆர்ட்ரு போடும்போதே லொகேஷன் சொல்லியிருப்போம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருப்போம் அதில் உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் ம் ஆமாம் சேரி ஓகே கொஞ்சம் சூடாக எடுத்துகிட்டு வரப்பாருங்க பேக்கேஜ் கொஞ்சம் பேக்கேஜ் தான் ரொம்ப முக்கியம் இதில் அந்த பேக்கேஜ் போனவாட்டி ரொம்ப அது லீக் ஆகி ரொம்ப இதாகி இருந்துச்சி அந்த பேக்கேஜ் தான் முக்கியம் கொஞ்சம் சூடாக எடுத்துகிட்டு வாங்க ஆ தேங்க்யூ